நான் வந்து எழுதும்போது ரொம்ப ஊக்கத்தோடு எழுதணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக எழுதுவேன் எப்படின்னா பக்கத்தில் யார்டையும் பேச மாட்டேன் ஃபோன் பார்க்குற ஃபோனில் வந்து பாட்டுக்கேட்குறதோ டிவி பார்த்துட்டு எழுதுகிறதோ அந்தமாதிரிலாம் செய்ய மாட்டேன் அந்தமாதிரி எழுதுன நான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் தப்பு வரும் அதனால நான் என்ன பண்ணமாட்டேன் அதுலாம் எதுவுமே செய்ய மாட்டேன் ரொம்ப அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு இடத்தில் உட்காந்து அழகாக ரொம்ப கவனமாக எழுதுவாங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எந்த தப்பு பண்ணிட கூடாது அடித்தல் திருத்தல் இல்லாமல் அழகாக எழுதணும்னு நினப்பேன் தமிழில் தான் எழுதுவேன் தமிழில் எழுதுவேன் தமிழில் எழுதுனா என்னோட ஹண்ட் ரைட்டிங் தமிழ்னு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் தமிழில் தான் எழுதுவேன் பொறுமையாக எழுதுவேன் ஃபாஸ்ட்டாக எழுதமாட்டேன் ஃபாஸ்ட்டாக எழுதுனால் நிறைய தப்பு வரும் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வரும் அதே டைமில் ஹண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் அழகாக இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி கிறுக்குன மாதிரி வரும் அதனால பொறுமையாக நிதானமாக நிறுத்தி அழகாக எழுதுவேன் அதனால் என்ன பண்ணுவேன் ரொம்ப கவனமாக கவனமாக எழுதுறதுனால் நிறைய தப்பு வராமலும் அழகாகவும் இருக்கும் என்னோட ஹண்ட் ரைடிங் அதனால் நான் எப்பவுமே என்னோடய நோட்டு புக்ஸ்லாம் என்ன எப்படி எப்படி இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கள் அப்படினா அவங்களுக்கு என்னோட நோட்டு புக்ஸில் எடுத்து கொடுப்பேன் எல்லாருமே ஏன்ட தான் வந்து கேட்பாங்க ஏன் அப்படினா தப்பு எதும் இல்லாமல் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந் என்கிட்ட தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கள் நோட்டு கேட்பாங்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேன்